ஆ வாங்க தம்பி வாங்க எப்படி இருக்குறீங்க ரொம்ப நாளாச்சு பார்த்து வந்து அது சரி வாங்க என்ன விஷயம் ம் இருக்கோம்ப்பா இருக்கோம்ப்பா இருக்கோம்ப்பா என்ன வேணும் என்ன மழை நேரமாக இருக்குது கொஞ்சம் சீசனு சீசனு கொஞ்சம் மழை நேரமுன்னு கொஞ்சம் அப்படிதான் இருக்குது கொஞ்சம் கம்மியாகதான் இருக்குது ம் என்னப்பா உனக்கு தெரியாததா தேக்கு இருக்குது வேங்கை இருக்குது கொம்பு இருக்குது படாக் இருக்குது கழி இருக்குது நம்மள்கிட்ட தான் எல்லா வெரைட்டியும் எல்லா வெரைட்டியும் இருக்கேப்பா அருமையான அருமையான சா புதுசாக தேக்கு வந்து இங்கே பர்மாவில இருந்து வந்திருக்குது அருமையான தேக்கு இருக்குது என்ன கிலோ ஐநூறுரூவா தான் தாராளமாக இருக்குதுப்பா ரெண்டாயிரம் கிலோ வந்திருக்குப்பா சந்தோஷம் சந்தோஷம்

ஏ தம்பி டீ கொண்டா இந்தா தம்பியை அழைச்சிட்டு போய் அந்த தேக்கெல்லாம் காமிப்பா நீட்டு நீட்டாக காமி எல்லாத்தையும் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா

சும்மா கொண்டாப்பா கொஞ்சம் கூட கொறை இதே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு செய்ய செஞ்சிடுவோம் என்ன அதனால் கவலைப்படாதீங்க நல்லப்படியாக எடுத்துக்கலாம் நம்மள்கிட்ட இது இருப்பா டீ குடிச்சிவிட்டு போங்க இருங்க அப்புறமா நம்மள்கிட்ட இது ரெடிமேட் கழி தான் இருக்குதுப்பா தேக்கில் பார்க்குறீங்களா அதெல்லாம் ரெடிமேடு தான் இருக்குது தேக்கில் ரெடிமேட் தான் இருக்குது இல்லயில்ல ரெடிமேட் கல்லுன்னாக்கா இது டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது எல்லாமே மேனுவல் கையால் செய்கிறதுதான் ரொம்ப அழகாக செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்கள் பிடிச்சா இதை பாருங்கள் அப்படி இல்லையா சரி இது எடுத்துக்கோங்க பலகை எடுத்துக்கோங்க பலகையாக எடுத்து செய்ய கொடுத்துக்கலாம் ம் சரி ஆ ஆ நன்றிப்பா நன்றிப்பா சரிப்பா சரிப்பா சரிப்பா வச்சிடவாப்பா கிளம்பவாப்பா ஆ